நான் வந்து பார்த்தீங்னா சமீப காலத்தில் நம்ம பெரம்பலூர் ஓல்டு பஸ்டாண்டில் இருந்து நாங்கள் வந்து எல்லாம் ஃபரெண்ட்ஸ்சோடு டிரிபுக்கு போயிருந்தோம் எங்கள் போனோம்னு பார்த்தீங்னா நாங்கள் வந்து கேரளாவுக்கு போயிருந்தோம் கேரளா வந்து பார்த்தீங்னா காட்டு ஹோம் கன்டரினு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது வந்து ச சவுத்து வெஸ்ட்டன் ஸ்டிரிப் ஆஃப் இந்தியா வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட்டு அதிகமாக ஸ்பெஷலிஸ்டெலாம் இருக்குது பத்து பிளேசஸ் வந்து நாங்கள் விசிட் பண்ணிணோம் பத்துமே ரொம்ப அழகாக இருந்துச்சு அதே மாதிரி தான் கேரளானு சொல்லி பார்த்தீங்னா வந்து பார்த்தீங்னா கோக்கனட் ஆயில் தான் ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லுவாங்க கோக்கனட் ஆயில் வந்து ரொம்ப ஃபேமஸ்சு சொல்லுவாங்க கே கேரளால நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நேராக வந்து போய் ரீச்சான இடம் வந்து பார்த்தீங்னா அல்லிப்பி போனோம் அலிப்பினு ஒரு கேரளாவில் ஒரு பிளேசு அதில் வந்து பார்த்தீங்னா நேராக பீச்சுக்கு போய்விட்டு பீச்சில் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அவங்க வந்து சொன்னாங்க பன்னெண்டு மணிக்கு வந்து போட்டு வந்து போட்டில் வந்து நீங்கள் தங்க சொன்னாங்க நாங்கள் ஆல்ரெடி அது வந்து புக் பண்ணியிருந்தோம் புக் பண்ணிணதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க பன்னெண்டு மணிக்கு வந்து நீங்கள் வந்து போட்டில் வந்து நீங்கள் வந்து தங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க நாங்கள் போன உடனே எங்களுக்கு வந்து வெல்க்கம் ஜூஸ் குடித்தாங்க வெல்க்கம் ஜூஸ் கொடுத்தாங்க கொடுத்துட்டு குடித்த உடனேக்கு அப்புறம் அவங்க போட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து கேட்டாங்க உங்களுக்கு வந்து எத்தனன பேர் வெஜ்ஜு வேணும் எத்தனை பேர் நான்வெஜ்ஜு வேணும் எத்தனை பேர் சைவ சாப்பாடு எத்தனை பேர் அசைவ சாப்பாடுனு கேட்டு அவங்க வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிணாங்க அலப்பி வந்து பார்த்தீங்னா நல்ல ஒரு சைட் சீன்னு சொல்லலாம் நல்ல சூப்பராக இருந்துச்சு இந்த பக்கம் தென்னை மரம் நடுவில் ஃபுல்லாக தண்ணி இந்த பக்கமும் செடி மரம் இந்த பக்கமும் செடி மரம் ரொம்ப பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு நாங்கள் போகிறப்ப மழைனால நல்லா ஒரு சூப்பராக இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணிணோம் நைட்டில் வந்து பார்த்தீங்னா அந்த லைட்ஸ்யெலாம் கலர் லைட்ஸ்யெலாம் போட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த டீஜே மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக நல்லா இருந்துச்சு அதில் வந்து பார்த்தீங்னா அங்கே வந்து ஒரு நூற்றி பத் நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு பழைய லைட்டு ஹவுஸ் ஒன்று கூட்டிகிட்டு போய் காமித்தாங்க அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா கிளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அதுக்கு அப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சென்ட் மேரீசஸ் சைக்ரோ மலபார் கிளாத்திகள் பிளோமிங் சர்ச்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அந்த இடத்துல வந்து நம்ம வந்து பார்த்தீங்னா அந்த விண்ணைத்தாண்டி வருவாயா படம் ஷூட்டிங்கெலாம் எடுத்தாங்க பார்க்கவும் நல்லா இருக்குது இந்த பக்கமும் தண்ணி அந்த பக்கமும் தண்ணி நடுவில் இந்த பாதை போகிற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு அலப்பியில் அங்கே நல்லா என்ஜாய் பண்ணிணோம் அங்கிருந்த மீனை பிடுச்சே எங்களுக்கு சமைச்சி கொடுத்தாங்க அது நல்லா அழகாக சமைச்சாங்க நாங்கள் போகும் போது மழை சரியான மழை நல்லா என்ஜாய் பண்ணிணோம் அப்புறம் அங்கேயே நாங்கள் போட்டில் நைட்டு அங்கேயே நாங்கள் தங்கி மறுநாள் காலையில் எழுந்திச்சி போட்டை நைட்டில் ஓட்ட மாட்டாங்க நிறுத்திவிட்றாங்க மறுநாள் காலையில் நாங்கள் எழுந்திச்சி எங்களுக்கு டீ காஃபி கொடுத்து மார்னிங்கில் வந்து எங்களுக்கு வந்து சாப்பாடு டிஃபன் கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் ஒரு ஒம்பது மணிக்கு மறுபடியும் திருப்பி கொடுத்துட்றாங்க விட்டுடுறாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த இடம் எல்லாமே அதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து எங்கே போனோம் பார்த்தீங்னா கொச்சிக்கு போனோம் கொச்சி வந்து நம்ம கேரளாவோட கேட்வேணு சொல்கிறாங்க அது வந்து பெஸ்ட்டு டூரிஸ்ட்டு பெஸ்ட்டு பிளேஸ் கேர்ளா சொல்கிறாங்க நல்லா இருக்குது அது வந்து பைனஸ்ட்டு போட்ஸ்ஸு சிட்டிஸ் கேரளால இருக்க கொச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்ப்போட்சும் அங்கே தான் இருக்குது அதாவது பார்த்தீங்னா ரொம்ப நல்லா இருக்குது கொச்சியில் கூட நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அழகாக இருக்குது கொச்சியில் வந்து அழகாக கொச்சியில் இருந்து அதுக்கு அப்புறம் அங்கிருந்து பார்த்தீங்னா நாங்கள் வந்து தேக்கடி போனோம் தேக்கடியில் வந்து பார்த்தீங்னா அங்கே வந்து ஒயில்ட் லைஃப்பு அதிகமாக அங்கே சூப்பராக இருக்குது ஒயில்ட் லைஃப்பில் வந்து பார்த்தீங்னா யானை அப்புறம் பறவைங்கள் எல்லாம் நிறையா பறவைங்கள் நாங்கள் வந்து கப்பலில் போய் போட்டில் போய்கிட்டே இருக்கும் போது நிறையா பறவைங்களெலாம் அது வந்துடுது அதெலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு அது வந்து பார்த்தீங்னா முன்னூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபிட்டில் வந்து ரொம்ப பச்சை பசையான காடுகள் இருக்குது இந்த பெரியாறு ஃபாரஸ்ட்டு அதை தான் சொல்லுவாங்க ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு ரொம்ப நிறைய நாங்கள் நாம் நாங்கள் போன டைமில் வந்து அதிகமாக வந்து பார்க்க முடியல மழை வந்ததால் அதிகமாக நாங்கள் வந்து பார்க்க முடியல ஆனால் யானைங்கள் பார்த்தோம் யானைங்கள் பார்த்தோம் யானைங்கள் அதிகமாக இருந்துச்சு யானை சவாரி செஞ்சோம் ரொம்ப அழகாக இருந்துச்சு அது அதுக்கு அப்புறம் அங்கே அங்கேயே நாங்கள் ஒரு ரெஸார்ட் எடுத்து தங்கிவிட்டோம் ரெஸார்ட்டில் வந்து நல்லா சாப்பாடு கொடுத்தாங்க எல்லாேரும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க அங்கேயே வந்து கொஞ்சம் ஈவன்ட்ஸ்யெலாம் நல்லா என்ஜாய் பண்ணிணோம் நாங்கள் ஃபரெண்ட்ஸ் எல்லாம் போனதால் கொஞ்சம் நல்லா நல்லா என்ஜாய் பண்ணிணோம் அங்கிருந்து பார்த்தீங்னா நாங்கள் வந்து குமர்கோன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போனோம் கேரளால அதுவும் நல்லா சூப்பராக இருந்துச்சு அது வந்து பார்த்தீங்னா ஐம்பத்தேழு கிலோ மீட்ரு கொச்சி கொச்சியில் இருந்து ஐம்பத்தேழு கிலோ மீட்ரு நாங்கள் அங்கே இருந்து வந்தோம் அங்கிருந்து வந்த உடனே அது அதுவும் நல்லா இருந்துச்சு கேர்ளா வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து மேங்குரோ ஃபாரஸ்ட்டு மாதிரி இருக்கும் அந்த தண்ணிக்கு நடுவில் போகும் போது சுற்றி மேலே மரம் சைடில் மரம் ஃபுல்லாக மரம் இருக்கும் ஒரு சின்ன பாதை மாரி தான் இருக்கும் போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது கேர்ளா கவுர்ன்மெண்ட் வந்து பார்த்தீங்னா டிக்ளர் பண்ணியிருக்காங்க குமரக்கோன்னு வந்து ஸ்பெஷல் டூரிஸ்ட்டு ஸோன்னு சொல்லிட்டு அது வந்து ரொம்ப அழகாகவும் பாதுகாப்பு பண்ணியிருக்காங்க நீங்கள் யாருன்னால் போனீங்கன்னால் கண்டிப்பாக அதை விசிட் பண்ணுங்க அதே மாதிரி பேக் வாட்ரு பார்ட்ஸு இந்த பறவைங்கள் அங்கேயே கீழே ஃபாரஸ்ட்டு காட்டுகிறாங்க சாப்பாடு வந்து நல்ல அங்கேயே அது வந்து பதினாலு பதினாலு ஏக்கரில் வந்து ஃபுல்லாகவே இருக்குது அப்புறம் வந்து பார்ட்ஸ் சான்ட்ச்சுவரி இருக்குது பார்ட்ஸ் சான்ச்சுவரி நிறைய பறவைங்கள் வந்து வந்து போகுது குக்கூஸ் இருக்குது அந்த நீர் வீழ்ச்சி இருக்குது டக்ஸ்சு நிறைய இருக்குது ரொம்ப அழகாகவும் இருக்குது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்னா நெக்ஸ்ட்டு நாங்கள் அங்கிருந்து பார்த்தீங்னா நேராக திரிச்சூருக்கு கிளம்பிட்டோம் திரிச்சூரும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டூரிஸ்ட்டு பிளேஸு அது வந்து பார்த்தீங்னா கோயில் உங்களுக்கு இருக்குது பீச்சி இருக்குது பீச்சி இருக்குது பீச்சி நல்லா இருக்குது அதே மாதிரி வந்து கோல்ஸ்சு டைமண்ட் ஜுவல்லர்ஸ்ஸ்னு ஃபேமஸாக இருக்குது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்னா திரிச்சூரும் நல்ல சூப்பராக இருந்துச்சு எல்லாம் பார்த்துட்டு அங்கே இருந்து பார்த்தீங்னா பூவாறு பூவாறு ஐலேண்டுக்கு போனோம் கேரளாவுக்கு பூவாறு ஐலேண்டு பார்த்தீங்னா கோல்டன் ஆஃப் சாண்ட்டுனு சொல்லுவாங்க நல்ல வாட்ரு ஃபுளோ அந்த தண்ணி பக்கத்திலே ரூம்சு பூவாறு வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்னா நம்மளுக்கு திருவனந்தபுரத்தில் இருந்து முப்பது கிலோ மீட்டரில் தான் இருக்குது ரொம்ப நல்லா எல்ல நல்லா சூப்பராக இருந்திச்சு இந்த இடம் வந்து பார்த்தீங்னா ஹார்டேஜ்ட்டுலாம் எல்லாம் சூப்பராக ஃபுல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க கொஞ்சம் காஸ்டலியாக இருந்தாலும் கூட கொஞ்சம் நல்ல மெயின்டைன் பண்ணுறாங்க அதே மாதிரி க்ரூஸ் பார்க்கலாம் நம்ம க்ரூஸ்ஸும் பார்க்கலாம் க்ரூஸ்ஸும் சூப்பராக இருக்கும் பேக் பிஷ்ஷிங் நிறைய பண்ணுறாங்க அதுவும் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஸ் நல்ல என்ஜாய் பண்ணிணோம் அந்த இடத்துல நாங்கள் அந்த பூவாறு ஐலேண்டில் சூப்பராக இருந்துச்சு அந்த காட்டேஜ்ஸ் எல்லாமே அடுத்து அங்கிருந்து நாங்கள் வந்து பார்த்தீங்னா மூணார்ஸ் போனோம் மூணார் தான் இன்னும் அதை விட செம்மையாக இருந்துச்சு மூணாறு தான் ஒன் ஆஃப் த ரொம்ப மோஸ்ட்டு பியூட்டிஃபுல் ஹில்ஸ் ஸ்டேஷன் வந்து மூணாறு தான் அது வந்து பார்த்தீங்னா ஆயிரத்து ஐநூறு மீட்டர்ஸு இருக்கும் ஃபுல்லாகவே நிறைய இடத்துல மலை மேலே போகிற வரைக்கும் வாட்ரு ஃபால்ஸ்சு நிறைய வாட்ரு ஃபால்ஸ்சு இது இருக்குது அட்டைக்கூட வாட்ரு ஃபால்ஸ்சு ஆகாயம் நீர் வீழ்ச்சி நிறைய இருக்குது அந்த இடத்துல உண்மையிலே கேரளா கவுர்மெண்டு வந்து நிறைய நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க அது வந்து பார்த்தீங்னா ஜீரோ டிகிரி டு டுவெண்டி டிகிரி கொழுகும் டீ எஸ்டேட்டு இருக்குது டெம்பரேச்சர் அடிக்கடி வேரியாகும் நிறைய ஃபோட்டோ ஷூட்டு எடுத்தோம் நாங்கள் நிறைய ஃபோட்டோ ஷூட்டு எடுத்தோம் உண்மையிலே அந்த பேர்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இந்த அந்த இடத்துல கூட அவ்வளோவா கேரளா அது நல்லா கிளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க அதே மாரி அங்கிருந்து பார்த்தீங்னா கோவளம் போனோம் மூணாரில் இருந்து கோவளம் போய்விட்டு கோவளமும் ரொம்ப நல்லா அது நல்ல இருந்துச்சு சேண்டு பீச்சஸ் இருந்துச்சு பதினாலு கிலோ மீட்டர்லிருந்து திருவனந்த திருவனந்தபுரத்தில் இருந்து பதினாலு மீட்ரு திருவனந்தபுரந்திலருந்து அது வந்து கேப்டல் ஆஃப் கேரளான்னு சொல்கிறாங்க அது வந்து பார்த்தீங்னா பதினேழு பதினேழு கிலோ மீட்ரு வரைக்கும் லாங் காஸ்ட்டர் கோஸ்ட்டர் லைன் இருக்குது கோவளம் பீச் வந்து ஒரு த்ரீ எக்சிக்யூஸ்சு சென்டரு ஷேப் ஆகிருக்கு யோகா டிரைனிங் கொடுக்குறாங்க லோக்கல் ஃபுட் சென்டர் ஃபோட்டோகிராஃபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி அந்த இந்த கடலோர கிட்டே இருந்து இந்த ஆர்டிஃபை ஆர்ட்டிஃபிஷியல் கேள்ரிஸ்லாம் பண்ணுறாங்கல்லாம் அது எல்லாமே சூப்பராக பண்ணி வச்சு விற்றுட்டு இருக்காங்க லைட் ஹவுஸும் சூப்பராக இருந்துச்சு லைட் ஹவுஸ் வந்து பார்த்தீங்னா அரௌண்ட் தேர்ட்டி மீட்டர்ஸ்ஸு வரைக்கும் இப்போது நல்ல பளிச்சினு தெரியுது அங்கே இருந்து பார்த்தீங்னா திருவனந்தபுரத்துக்கு போகணும் திருவனந்தபுரம் வந்து இப்போ வந்து பேர் மாற்றிருக்காங்க திருவேன்றம்னு சொல்கிறாங்க அது வந்து கேரளாவோட கேப்பிட்டலு ஒன் ஆஃப் த லாஜஸ்ட்டு சிட்டிஸ் இன் ஸ்டேட்டு பெரிய பெரிய இதுகிறாங்க அது வந்து பாப்புலர் ஆன இடம் வந்து பார்த்தீங்னா பீச்சி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்னா கேரளாவுக்கு போனீங்கன்னால் மஸ்ட்டு அந்த திருவானந்த் திருவேன்றமில் வந்து பத்மநாதன் சுவாமி டெம்பிளுக்கு வந்து நீங்கள் க கண்டிப்பாக நீங்கள் அதை ரீச் ஆகணும் இருக்குறதுலேயே கோடீஸ்வரன் கோயில்னால் அது பத்மநாதன் சுவாமி சுவாமி கோயில் தான் கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்க அங்கிருந்து நீங்கள் வந்து குதிரமளிக்கா பிளேஸ் மியூசியம் அது வந்து பார்த்தீங்னா நீங்கள் அது வந்து யார் கட்டினாங்கன்னு பார்த்தீங்னா மகாராஜா சுவாமி சுவாதி பல்ராம் வர்மா அவங்க வந்து கட்டியிருக்காங்க அந்த இடத்தையும் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிணோம் நிறைய சூப்பராக வச்சுருக்காங்க அதே மாதிரி ஒன் ஆஃப் த மியூஸியம்ஸ் நிறைய இருக்குது மியூசியம் வந்து டிஃபரெண்ட் பார்ட்ஸ் வச்சு இருக்காங்க அதுலேயும் சூப்பராக இருக்கிறது திருவேன்றமில் அங்கிருந்து வந்து பார்த்தீங்னா கோழிக்கூடு போனோம் கோழிக்கூடு வந்து பார்த்தீங்னா கேலிக்கேட்னு சொல்லுவாங்க அதுவும் நல்லா இருக்குது அது வாஸ்கோடிகாமா தான் அங்கே வந்து டிஸ்க்கவர் பண்ணிணாங்க இந்தியாவை வாஸ்கோடிகாமா எல்லாேருக்குமே தெரியும் அங்கே வந்து என்னென்னா பார்த்தீங்னா நிறைய ஒயில்ட் லைஃப் சான்ச்சுவரி இருக்குது நிறைய மியூஸியம்ஸ் இருக்குது வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது நதியும் இருக்கு மலைகள் நிறைய இருக்குது கோழிக்கூடு சிட்டி வந்து பார்த்தீங்னா ஸ் அந்த தேங்காய் பெப்பரு ரப்பரு காஃபி அப்புறம் வந்து பார்த்தீங்னா லெமன் கிராஸ் ஆயில் அப்புறம் வந்து பார்த்தீங்னா கேஷுவ் நட்ஸ்சு இதுதான் நிறைய இருக்குது கோழிக்கூடு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சிட்டி கேரளாவில் அதனால கோழிக்கூடுல நல்ல நிறைய வந்து இந்த ரா இந்த மெட்டிரியல்சு நிறைய கிடைக்கிது டெம்பில்ஸ்சும் இருக்குது மஸ்க்கியுஸும் இருக்குது சர்ச்சஸும் கேரளாவில் எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்னா எல்லாமே சர்ச்சி நிறைய பார்க்கலாம் கோயில்சு நிறைய பார்க்கலாம் மசூதியும் நிறைய பார்க்கலாம் எல்லாமே ஒரு மாதிரி கம்பைண்டாக தான் இருப்பாங்க பார்க்கவே அழகாக இருக்கும் அங்கிருந்து நாங்கள் வந்து வேகமான் போனோம் வேகமானும் சூப்பராக இருந்துச்சு இடுக்கி டிஸ்ட்ரிக் வந்து வேகமான் வந்து அது நல்ல ஒரு ஃபாரஸ்ட் ஸ்டேஷன் நல்ல சூப்பராக இருந்துச்சு அங்கிருந்து அவ்வளோ தான் நாங்கள் அங்கிருந்து திரும்பி வந்துவிட்டோம் நல்லா நாங்கள் என்ஜாய் பண்ணி கேரளா வந்து நல்லா நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிணோம் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் ஃபரெண்ட்ஸ்சோடு போங்க கேரளாவுக்கு ஒரு நாலு நாள் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணி போனீங்னால் உங்களுக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம் நாங்கள் வந்து சா சாப்பாடு கூட குறை சொல்ல முடியாது நிறைய வந்து அங்கே நான்வெஜ்ஜு தான் இருக்கும் நான்வெஜ்ஜே வந்து ஊறுகாய் மாதிரி அங்கே சாப்பிட்டோம் டெய்லி வச்சு சாப்பிட்றாங்க அதனால வெஜ்ஜு சாப்பிட்றவுங்க கொஞ்சம் அப்படியே பிளான் பண்ணி போங்க இன்னும் எங்களுக்கே நிறைய சுற்றி பார்க்க இடலாம் இருந்துச்சு நாங்கள் வந்து டைம் பற்றல நிறைய இடத்துல சாப்பிட்ல நாங்கள் இந்த புட்டு இதெலாம் டிரை பண்ணி பார்த்தோம் அதே மாதிரி கேப்பங்கஞ்சி நிறைய அந்த நீங்கள் அந்த அந்த ஊருக்கு டிரிப்புக்கு போகும் போது அங்கே என்ன சாப்பாடு ஃபே ஃபேமஸோ அதை வாங்கி சாப்பிட்டு நீங்கள் பாருங்க அப்போ தான் உங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் எந்த எந்த ஸ்டேட்டில் அந்த மாதிரி ஃபுட்டு டேஸ்ட்டு பண்ணீங்னால் உங்களுக்கு ஒரு புது ஒரு அனுபவம் கிடைக்கும் நாங்கள் எல்லாமே ஃபுட்டு டிரை பண்ணிணோம் எல்லாமே எங்களுக்கு பிடுச்சிருந்துது கேப்பங்கஞ்சும் நல்லா இருந்துச்சுசி கேப்பங்கஞ் சியும் அதே மாதிரி கேரளாவுக்கு போனீங்னால் நம்ம இந்தியன் கேபியோனு சொல்லிட்டு ஹோட்டல் இருக்கும் அதில் வந்து கவுர்ன்மெண்ட் தான் ரன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த கவுர்மெண்ட்டில் தான் இருக்குதுனு சொல்கிறாங்க அதை வந்து நீங்கள் எந்த ஒரு டிஸ்ட்ரிக் போனால் கூட அந்த ஹோட்டல் இருக்குது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நாங்கள் அது தேடி தேடி அந்த லொகேஷன் பார்த்து பார்த்து நாங்கள் போய்விட்டு அந்த ஹோட்டலில் டிரை பண்ணி சாப்பிட்டோம் எங்களுக்கு ரொம்ப சேட்டிஸ்பெக்ஷனாக இருந்துச்சு அதுவும் அந்த ஹோட்டல் வந்து அதே மாதிரி நீங்கள் போகிற டிரிப்ஸ் வந்து பிளான் பண்ணிவிட்டு போங்க அதே மாதிரி மழை வராத டைமாக நீங்கள் பார்த்து போனீங்னால் உங்களுக்கு வந்து நிறைய சைட் சைடு சுற்றி பார்க்கலாம் மழை வந்ததால் கொஞ்சம் வந்து மழை வந்துச்சுனால் அலோ பண்ண மாட்டாங்க அது வந்து நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்னால் உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபடபுளாக இருக்கும் அதே மாதிரி அந்த வெதர் கண்டிஷன் பார்த்து தான் நீங்கள் போகணும் ரூம்ஸ் பார்த்தீங்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் பேசுவாங்க சொல்லுவாங்க நீங்கள் வந்து கொஞ்சம் அப்படியே குறைச்சி பேசி குறைச்சி பேசி வேணால் குறைப்பாங்க ஏன்னால் டூரிஸ்ட்டு பிளேஸ்னால் அப்படி தானே இருக்கும் அவங்க அதிகமாக தான் சொல்லுவாங்க நம்ம அதை அப்படியே பேசி பேசி குறைச்சா குறைச்சி கண்டிப்பாக எல்லாத்துக்கும் குறைச்சி கொடுப்பாங்க சாப்பாடு எல்லாமே இங்கே ரொம்ப நல்லாயிருந்துச்சு ட்ரான்ஸ்போர்ட்டேஷனும் கொஞ்சம் யாருன்னால் தெரிஞ்சவங்ள கூட்டு போங்க ஏன்னால் அங்கெலாம் கொஞ்சம் மலைப் பாதைக்கெலாம் போகும் போது எக்ஸ்பீரியன்ஸ்சான ட்ரைவரை கூட்டு போனீங்னால் உங்களுக்கு வந்து சுற்றி காட்டவும் வசதியாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்னா வந்து உங்களை சேஃப்ட்டியாகவும் கூட்டின்னு போய் கூட்டிகிட்டு வருவாங்க அங்கே வந்து உங்களுக்கு வந்து வழிய வந்து யாரும் சொல்கிறதுக்கு கூட அது இப்படி போகணும் அப்படி போகணும்னு சொல்கிறதுக்கு கூட யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க நம்ம தான் ட்ரைவர் வச்சு தெரிஞ்சவங்க போனால் உங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும் அதே மாதிரி அவங்களும் இந்த இந்த இடத்துக்கு இப்போ போனால் கரேட்டாக இருக்குனு தெரிஞ்சவங்க இருந்தாங்கனால் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு பார்த்து பார்த்துட்டு வரலாம் யாருன்னால் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சவங்கள கூட்டு போனீங்னால் உங்களுக்கு வசதியாக இருக்கும் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் அதே மாரி வருஷா வருஷம் நாங்கள் அந்த மாதிரி போவோம் கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி டிரை பண்ணி கேரளாவுக்கு போய்விட்டு வாங்க கேரளா வந்து சிம்பிளாக சொல்லணுனா கார்டு ஹோம் சிட்டினு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தோம்னா இயற்கை இயற்கையை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க எல்லா இடத்துலயும் காம்போன்ட்டில் எல்லாம் வீடு கட்டிவிட்டாங்க அந்த வீடு சுவத்துல கூட நம்ம வீட்டில் வந்து நம்ம ஊரில் வந்து அது வந்து பா பாச காட்டிச்சுனா அதை கிளீன் பண்ணி எடுத்துடுவாங்க ஆனால் கேரளாவில் வந்து பார்த்தீங்னா அப்படி கிளீன் பண்ணுறது கிடையாது அதில் அப்படியே செடி வளர்கிறாங்க பார்க்கவே எல்லா இடத்துலயும் பச்சை பசேல்னு தான் இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா மெயின்டையின் பண்ணுறாங்க கேரளாவில் வந்து பார்த்தீங்னா சுற்றி சுற்றி தெருவுக்கு இந்த பக்கம் சர்ச்சி இருந்துச்சுனால் எதிர்லேயே கோயிலும் இருக்குது அது ரொம்ப அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கு நம்ம ஊரில் தான் அந்த மாதிரி இருக்கிறது இல்லை கொஞ்சம் கொஞ்சம் தூரம் தூரமாக தூரமாக இருக்குது ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்னா எல்லாேரோட இதுக்கும் பார்க்கவே ரொம்ப பிடுச்சிருந்துது அதே மாதிரி கிளைமேட்டும் பார்த்தீங்னா வெயிலும் அடிக்குது திடீரெனு மழையும் பெய்யுது அதனால நம்ம வந்து பிளான் பண்ணுறது அந்த கரெக்டாக பிளான் பண்ணி போய்விட்டோனா நம்ம ஜாலியாக இருந்துவிட்டு ஜாலியாக வந்துடலாம் அது மாதிரி ட்ரைவிங்ஸ் வந்து யாருனால் நல்லா தெரிச்சவங்களை கூட்டு போனீங்னால் உங்களுக்கு சேட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஏன்னால் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னா நம்ம எல்லா இடத்துலயும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் எதிர்பார்க்கணும் எதாவது இடத்துல ஒரு சின்ன இடத்துல கொஞ்சம் பிரச்சின ஆகிருச்சினா கூட நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாகிடும் அந்த மனசுக்கு கஷ்டமாகாமல் நம்ம போய்விட்டு வந்தால் தான் நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கும் அதே மாதிரி சேஃப்டி ரொம்ப பாருங்க இல்லைனா நம்ம ஒரு டிரிப்புக்கு சுற்றுலா போகும் போதும் சரி எந்த ஒரு வந்து நம்ம காஸ்ட்லியான பொருளுங்களும் போட்டு போகாதீங்க நகைங்கள் அந்த மாரிலாம் அந்த மாரிலாம் போடாமல் போய்விட்டு வந்தீங்னால் தான் நமக்கு சேஃப்டியாக இருக்கும் இதுதான் நாங்கள் போய்விட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன் ஓகே